இந்தியா ஓவிய முறைகள் இந்தியாவில் இருக்கிற ஓவிய முறைகள்னு பாத்துக்கிட்டானா அதிகபட்சமாக பார்த்தோம்னா பெரிய பெரிய கோவிலில் தான் இந்தமாதிரி விஷயம்லாம் இருக்கும் தஞ்சாவூர் அந்தமாதிரி தஞ்சை பெரிய கோவில்ல நிறையா சிற்பங்களில் செதுக்கி ஓவியத்தை சரி பண்ணி வெச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்துவிட்டு நிறையா இப்போது அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னா காரணம் என்ன இது தற்போதைய இளைமுறைகள் வந்து சரி இல்லை மாணவ செல்வங்கள் சரி இல்லை மாணவிகள் கொஞ்சம் சரி இல்லை அதுக்காக என்ன பண்ணணும்னா தற்போது நம்பளோ உடைய கலாச்சாரம் என்னவோ அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் நம்மளுடைய ஓவியமாக அதை நம்ம தான் பாதுகாப்பாக வெச்சிக்கணும் யார் எப்படி எந்த சூழலில் வந்து அதி அழிக்கிற மாதிரி சொன்னால் கூட அதுக்கு நம்ம வந்து விட்டுக் கொடுத்து பேசக்கூடாது கொள்ளக்கூடாது நம்மளுடைய கலாச்சாரமா அது கரெக்டாக இருக்கணும் அது நம்மகிட்ட தான் இருக்கணும் அது நாம் தான் கரெக்டாக பாதுகாத்துட்டு வரணும் அந்தமாதிரி செயல்லல்லாம் ஸோ சின்ன சின்ன நம்மளால முடிஞ்சது என்னென்னு பார்த்தின்னா சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கிற அந்த ஓவியங்கள்லாம் எதாவது சேகரித்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன் ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு வாட்ஸ்ஸப்லேயோ ஒரு டு ட்விட்டரு இன்ஸ்டாக்ராமு அந்தமாதிரி இதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி செய்யும்போது நமக்கு பின்னாடி வர தலைமுறைகள் வந்துவிட்டு அதை கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க